டெய்லருங்களா இல்லை எனக்கு வந்து சுடிதார் தைக்கணும் அதுதான் எனக்கு வந்து ஸ்கூலுக்கு ஸ்கூல் ட்ரெஸுக்கு சுடிதாரு தைக்கிறமாதிரி வேணும் அப்புறம் வந்து ரெடிமேட் ட்ரெஸ் இருக்குது இல்லைங்களா அந்தமாதிரி பட்டியாலா பட்டியாலா பேண்ட்டு அது கொஞ்சம் நாட் வெச்சி டிசைன் வெச்ச நெக்கு அந்தமாதிரி தைக்கணும் எவ்வளோ ஆகும் அமௌண்ட்டு அதுக்கு நாங்களே வந்து இது லைனிங்கெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கணுங்களா ம் நீங்கள் எந்தெந்தமாதிரி டிசைன்ஸ் வந்து வெச்சி தைத்து கொடுப்பிங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு டிசைனுக்கும் ஒரு ஒரு அமௌண்ட்டு பர்ட்டிகுலர் அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்குவிங்களா ஆ இப்போது பேண்ட் ஷர்ட்லாம் அந்த அந்தமாதிரி நீங்கள் தைப்பிங்களா இல்லை வெறும் சுடிதார்ஸ் மட்டுந்தான் நீங்கள் தைப்பிங்களா ம் ஓ ஸ்கூல் ட்ரெஸ்ஸஸுலாம் அது அதலாம் எவ்வளோ ரேட் வரும் ஆமாங்களா இப்போது பசங்களுக்கும் தைக்குவிங்களா இல்லை பொண்ணுங்களுக்கு மட்டுந்தான் நீங்கள் சுடிதார்ஸ் மட்டுமா இல்லலை பேண்ட் ஷேர்ட்டு ம் எனக்கு ஒரு நாலு செட்டு தைக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு செட்டு வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸு மற்றது வந்து கலர் ட்ரெஸ் தைக்கணும் லைனிங் நீங்கள் வெச்சா எவ்வளோ ஆகும் நாங்கள் தனியாக வாங்கிட்டு வந்து கொடுத்தா எவ்வளோ ஆகும் ம் ம் ஓகே இப்போ நாட்லாம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் சமிக்கிஸ் வெச்ச மாதிரிலாம் வெச்சித் தரணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் கூட எக்ஸ்ட்ரா பே பண்ணணுங்களா ம்

ஓ பேண்ட் ஓ ஓ இப்போது பேண்ட்டுலாம் நாங்கள் வந்து நார்மல் பேண்ட் தைக்க தைக்கிறதுக்கும் பட்டியாலா பேண்ட் தைக்கிறதுக்குமே அதுக்குமே வந்து காஸ்ட் வந்து வேரியேஷன் ஆகும்ங்களா ஓ இப்போ நியூவாக ஒரு டிஸைன் வந்திருக்கு இல்லைங்களா பலோசா பேண்ட் அந்தமாதிரிலாம் கூட நீங்கள் தைத்து தருவிங்களா அதுக்குமே காஸ்ட் வந்து இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ங்களா இல்லை இதை விட கம்மியாக இருக்கும்ங்களா ம் ஓகே ஓகே மேம் அப்போது நான் நாளைக்கு எடுத்துட்டு வந்து தந்தால் நீங்கள் எத்தனை நாளைக்குள்ள தருவீங்க

ஆ ஓகே ஓகே அப்போ நான் நாளைக்கு காலையில் எடுத்துட்டு வந்து உங்கக்கிட்ட கொடுத்துர்றேன் நானே லைனிங்கெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் ஓகே சரி